முன்னாடிலாம் எங்கள் ஊர்ல அதிகபட்சமாக இந்த சிம்தான் யூஸ் பண்ணுறோம் அப்படினு சொல்லித் தர அளவுக்கு யாரும் இல்லை ஒரு ஒருத்தவங்களும் வேற வேற சிம் யூஸ் பண்ணுவாங்கள் வேற வேற நெட்ஒர்க் யூஸ் பண்ணுவாங்கள் ஆனால் இப்போது மோஸ்ட்லி எல்லாரும் காமனாக எங்கள் சைட்ல யூஸ் பண்ணுற சிம் என்னென்னா அது ஏர்டெல் தான் ஏன்னா ஏர்டெல் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது கம்பாரேட்டிவ்லி மற்ற இதை கொஞ்சம் கம்ப்பேர் பண்ணால் ஏர்டெல் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது அதில் வந்து த்ரீ ஜி ஃபோர் ஜி எல்லாமே நெட்டு ஸ்பீட்லாம் ரொம்ப பயங்கரமாகவே கிடைக்கிது எங்கள் ஊர்ல கேபிள் அண்ணா இருக்காங்கள் அந்த கேபிள் அண்ணாவே வந்து லேண்ட் கனெக்ஷன் வேணும்னாலும் வச்சுட்டு போய்டுவாங்கள் அது அது வந்து சொன்ன ஒரு ரெண்டு நாள்ல கொண்டு வந்து எங்களுக்கு கனெக்ஷன் வச்சுட்டு போய்டுவாங்க ஸோ அதுவும் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது இப்போ லேண்ட் கனெக்ஷன் அங்கே வைக்கிறோம் அப்படினா அத வந்து போத் மொபைலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லேப்டாப் ஒர்க் பண்ணுற எங்கள் வீட்டிலியும் ரெண்டு மூணு பேர் ஒர்க் பண்ணுறோம் அப்படி நாங்கள் ஒர்க் பண்ணம்மோது அதுக்கும் எங்களுக்கு நெட்ஒர்க் வந்து ஸ்பீட் அதிகமாக இருக்குது சரி ரெண்டு பேர் யூஸ் பண்ணுறாங்க மூணு பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால ஸ்பீடெல்லாம் கம்மியால்ல ஏர்டெல் வந்து யூஸ் பண்றதனால எத்தனை பேர் எங்கள் வீட்டில இருந்தால் அதை ஆக்செஸ் பண்ணுறோம் அப்படினாலும் அதுக்கு வந்து நெட்ஒர்க் ஸ்பீடு ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே இருக்குது